வணக்கம் வணக்கம் வாங்க உக்காருங்க சிட் டவுன் அ ஓகே ஓகே எங்கள் ஸ்கூலில் ஜாய்ன் பண்ணதில் உங்களுக்கு சந்தோஷம்தான சரி சரிங்க ஓகே ஓகே நான் பார்த்தேன் இதில் பேப்பரில் பார்த்தேன் ம் எஸ் எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸாக உக்காருங்க நான் உங்களுக்கு எல்லாமே விளக்குகிறேன் ஓகேவா ம் ஆ நம்ம ஸ்கூலுக்கு அ சொல்லுப்பா சொல்லுங்கப்பா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏ ஸ டீச்சருங்கிற முறையில் நீங்கள் எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் கேம்பஸ்க்குள்ளே நுழஞ்சிடனும் ஓகேவா ஆ கரெக்ட்டாக நைன் டென்னுக்கெல்லாம் வந்து பெல்ட பெல்லு அடிச்சுடும் பிரேயருக்கு ஸ்டுடண்ட் கூடிவிடு வாங்க சரி உங்களுக்கு கால் மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கும் பிரேயர் நடக்கும் பிரேயர் முடிஞ்சு கண்டிப்பாக ஒம்பதரைக்குலாம் பிள்ளைங்க வந்து க்ளாஸ் ரூமில் நுழஞ்சிருவாங்க அதுக்கு அனைத்து டீச்சர்ஸ்களும் அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடியே தான் நிற்கணும் அந்த பிள்ளைங்க போய் க்ளாஸ்சில் அமர்கிற வரைக்கும் அது அனைத்துமே டீச்சர்ஸுங்களோடய பொறுப்புதான் ஓகேங்களா ஓகே அப்புறம் பார்க்க போனால் நீங்கள் க்ளாஸ் ரூமில் எப்போதுமே வந்து பிள்ளைங்கள்ட்ட இங்கிலிஷில்தான் க்ளாஸ் எடுக்கணும் அது கண்டிப்பாக மஸ்ட்டு ஓகேவா அதனால் பிள்ளைங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன வேர்டாக இருந்தால் கூட நம்ம தமிழ் யூஸ் பண்ணோம்னால் பிள்ளைங்களும் ஏன்னால் இது ஒரு ஒரு மெட்ரிகுலேசன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு அப்படிங்கறதனால உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதனால அதை அந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோவ் பண்ணணும் அப்புறம் பிள்ளைங்கள பாது வகுப்பறையில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அனைத்தும் வந்து வகுப்பை க்ளாஸ் டீச்சரையே சாரும் நீங்கள்தான் பார்த்துக்கணும் வேறு என்னம்மா நீங்கள் கேட்கணும் ம் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அட்டண்ட் பண்ணுங்கள் எந்தவித டவுட்னாலும் கேளுங்கள் ஆ ஓகே ஒகே ஆ தேங்க் யூ